உலகம் மாறிடிச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் வளரும்போது கிராமத்தில் இருந்தோம் நிறைய திண்ணை வச்சு வீடு கட்டுவாங்க அந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க நிறைய பேர் உட்காருவாங்க கூட்டுக் குடும்பமாக இருப்பாங்க நிறையா ஃபங்க்ஷன்லாம் வந்தால் நாங்கள்லாம் போவோம் அவங்க சே ரிலேஷன்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஒரே ச சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பாடெல்லாம் ஒன்னாகவே செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைனா சித்தி வீட்டில் சாப்பிடுவோம் சித்தி வீட்டில் இல்லைனா எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் ஒரு விசேஷம் வைச்சா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே செய்வாங்க அதுமாதிரி அவங்க சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அண்ணண் அண்ணி சித்தப்பா சித்தி எல்லோருமே அவங்க அவங்க ஷேர் பண்ணி பிள்ளைங்கள பாகுபாடு பாக்காமல் நிறைய செய்வாங்க ஆனால் இப்போல்லாம் சிட்டி வாழ்க்கையில் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லோருமே தனித் தனியாக போய்ட்டோம் அப்போது ஒரு பெரிய வீட்டில் எல்லோருமே இருப்போம் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம் தாத்தா பாட்டிலாம் கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க நாங்கள் கேட்போம் நிறைய விஷயங்கள் பெரிப்பா சித்தப்பாலாம் எங்களை அதட்டுவாங்க மிரட்டுவாங்க இன்னுமும் நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் பயப்படுவோம் நிறைய அப்பா அம்மாக்கிட்டலாம் இன்னைவரைக்குமே நின்று பேசுறதுக்கே கிராமப்புறங்களில் நாங்கள் வளர்ந்த விதம் அப்பிடி இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து பிள்ளைங்க வந்து என்ன சொல்லுதோ அதை தான் அப்பா அம்மா கேக்கிறாங்க அப்பல்லாம் மொப மொபைல் கிடையாது நாங்கள் கில்லி விளையாடுவோம் இந்த பல்லாங்குழி விளையாடுவோம் காய் விளையாடுவோம் அதுலாம் வந்து எங்களுக்கு விளையாட்டு அது மட்டும் இல்லாமல் கண்ணாம்மூச்சி விளையாட்றது கோகோ விளையாட்றது இதுலாம் எங்களுக்கு அப்போதைக்கு நல்ல விளையாட்டு இப்போது இருக்கிற பிள்ளைங்க மொபைல் வைச்சிருக்கிறாங்க டேப் வைச்சிருக்காங்க இவங்க வந்து நெட்டுலாம் யூஸ் பண்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் என்னென்னே தெரியாது அதுமட்டும் இல்லாமல் இப்போது அப்பல்லாம் எங்களை என்ன சொல்கிறாங்களோ என்ன டிரெஸ்ஸு போடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு வரன்முறை இருந்துச்சு இப்போது அப்படி கிடையாது அதை அட்வான்ஸ்னு சொல்லலாம் நல்ல விஷயம்னு சொல்லலாம் அதை நல்லதாகவும் பயன்படுத்திக்கலாம் தவறாகவும் பயன்படுத்திக்கிறாங்க அது எப்படி சொல்கிறது அப்படின்னா பிள்ளைங்க வந்து இப்போ நிறையா மாறிட்டாங்க ஷார்ட் டெம்பர் ஆகிட்றாங்க அப்போல்லாம் எங்களை அடிப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் பொறுமை இருக்கும் இப்போ பிள்ளைங்கள வந்து ஒன்றுமே சொல்ல முடியலை நம்ம ஏதாவது சொன்னால் உடனே அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு பெற்றவங்க வந்து எதுவும் பிள்ளைங்ககிட்ட உரிமையாக கேட்ககூட இப்பல்லாம் முடியலை சில இடங்களில் பிள்ளைங்க கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இன்னுமும் வந்து அப்படியே தான் இருக்காங்க கூலி வேலை செஞ்சு அவங்க அவங்களை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிற பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க ஆனால் சிட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளையில ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப ய எப்படி சொல்கிறது டிரெஸில் இருந்து ஹேர் ஸ்டைலுலேருந்து எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்தமாதிரி வாழ்ந்துகிட்டுருக்காங்க இப்போ மாடர்ன் வேர்ல்ட் அப்படின்னா நிறைய வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு பிள்ளைங்க நிறைய படிக்கிறாங்க பள்ளிக்கூடம் கிராமப்புறங்கள் தோறும் பள்ளிக்கூடம் வந்துடுச்சு படிப்பறிவு வந்து பிள்ளைங்களுக்கு அதிகமாக ஆகிடுச்சி பிள்ளைங்க நல்லா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப இன்டலிஜென்ட்டாக யோசிக்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட வெளியில் மீடியா மூலியமாக தெரிஞ்சிப் போகுது